வாழ்க்கையில் நான் வந்து ச மேற்கொண்ட சவால் வந்து வண்டி ஓட்டுறது எனக்கு கொஞ்சம் ஐ ப்ராப்பளம் ஆனாலும் நான் வந்து வண்டி ஓட்டுவேன் தொண்ணூறு பர்சென்ட்டேஜ்ஜாக இருந்தாலும் நான் வண்டி வந்து கொஞ்சம் நல்லாவே ஓட்டுவேன் கொஞ்சம் எனக்கு எதிர்க்க வர்றது தெரியலைனாலும் அது காட் இஸ் கிரேட்னால் வந்து நான் வந்து வண்டி ஓட்டுவேன் வேலைக்கு போவேன் சோஷியல் ஒர்க் பண்ணிணேன் மேரேஜ் பண்ணி வீடு கட்டினேன் என்னுடைய சம்பாதியத்தை வச்சு நான் வந்து வீடு கட்டினேன் யாருக்கு உதவினாலும் நான் வந்து கண்டிப்பாக உதவி செய்வேன் என்ட எனக்கு வர சம்பாதியத்தை வச்சு நான் பண்ணுவேன் நான் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வந்து சவாலாகதான் தெரியுது ஏன்னால் நல்லா இருக்கிறவங்க இன்னிக்கு சோம்பேறித்தனமாக வீட்டில் இருக்கும் போது இந்த காலகட்டத்தில் குறைபாடுகளோடு ஒரு வேலை விஷயம் செய்கிறோன்றது வந்து எனக்கு அது எல்லாம் நான் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு சவாலாகதான் தெரியுது